ஹலோ குட் மார்னிங் வாழ்க வளமுடன் சொல்லுங்கள் கோகுல் ஆமாம்ங்க ரெண்டு பேர் இருக்குறாங்க ஜி கோகுல்ங்க ஆ சார் சொல்லுங்கள் என்னங்க அப்படிங்களா சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் என்னாச்சுங்க அப்படிங்களா ரொம்ப ஃபீவராக இருக்குதுங்களா அப்படிங்களா எக்ஸாம் பார்த்தீங்கனா இப்போ ஒரு டூ வீக்ஸ் இருக்குது எக்ஸாம்க்கு அதற்குள்ளாற அவன் ரெக்கவர் சரியாயிடுவான் இல்லைங்க அப்படிங்களா அட்மிட் இருக்க பண்ணுற அளவுக்கு காய்ச்சல் ஆயிடுச்சிங்களா சரி சரி ஓகே பரவால்லிங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்டிங்க ஓகே ஓகே ஒன்று பயந்துங்க வேண்டாங்க ஒரு ஃபைவ் டேஸ் தானே நீங்கள் அவன் காய்ச்சல் செரியானதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து இன்னோரு டூ வீக்ஸ் இருக்குதுங்க அதுக்குள்ளே அவன் ரெடி ஆயிட்டா நீங்கள் வந்து அவனுக்கு எக்ஸாம் மட்டும் அட்டென்ட் பண்ணுறளவுக்கு அட்டென்ட் பண்ணிவிட்டு போரளவுக்கு நம்ம பண்ணிக்கலாங்க நான் பிரின்சிபல் மேம்கிட்ட பேசுறன் பேசிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணுறங்க ஓகேங்களா எக்ஸாம் டேட் வந்து இப்போ எக்ஸாம் டேட் வந்து ரெண்டு ரெண்டு எட்டுங்க அதனால் பரவாலங்க அதற்குள்ளாற அவனுக்கு ரெடி ஆயிடும் ஃபீவரெல்லாம் வந்துக்குலாங்க நீங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வரும்போதுங்க தம்பியை கூட்டிகிட்டு வரும்போது மெடிக்கல் செர்ட்டிபிக்கேர்ட் வேணும் கம்பல்சரி ஓகேங்க மெடிக்கல் செர்ட்டிபிக்கேர்ட்ங்க ஆமாம்ங்க டாக்டர் செர்ட்டிபிக்கேர்ட்டு வேணுங்க அப்புறோம் அவனுக்கு என்னென்ன டிரீட்மென்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்குறது நீங்கள் எங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க கம்பல்சரி அதை கொண்ட்டு வந்திங்கனா தான் அவனை எக்ஸாம் எழுத வைக்க முடியும் ஏன்னா டென்த்ங்குறகாட்டியும் அவனை பப்ளிக் எழுதவைக்கிறதுக்கு நம் இதெல்லான் கொடுக்கணுங்க ஓகேங்களா போனதடவை பார்த்தீங்கனா தம்பி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தான் அதனால் தான் இப்படி சொல்லுறன் ஓகேங்களா ஆ சரி அப்புறம் தம்பி நல்லா படிக்குறானுங்க ஒன்று பிரச்சனை இல்லைங்க ஆ ஆ கூட்டிகிட்டு வரும்போது மறக்காமல் அவனுக்கு டாக்டர் செர்டிபிக்கேர்ட் வாங்கிட்டுவந்துருங்க மெடிக்கல் செர்டிபிக்கேர்ட்டு ஓகேங்க ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகே